எனக்கு ரொம்ப பிடிச்ச பைக் வந்து ஸ்கூட்டி பெப்பு ஏன்னா அது ரொம்ப கம்ஃபர்ட்டபிளாக இருக்கும் லேடிஸ் எல்லாருமே ரொம்ப ஸ்டைலாக ரொம்ப பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் நான் ஓட்டிட்டு போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் மழையில நனைஞ்சிக்கிட்டு அதில் ஓட்டிட்டு போகிறது ரொம்ப பிடிக்கும் அகைன் வந்து ஜென்ட்ஸ் பைக்குன்னு எடுத்துட்டால் பல்சர் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பல்சர் வந்து பார்க்கவே ரொம்ப ஒரு ஸ்டைலாக ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ என்கிட்ட இருக்கிற பைக் வந்து எமாகா சுஸூகில வாங்கியிருக்கோம் ஏன்னா இப்போ ஸ்கூட்டி பெப்பு மாடல் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்கள் ஸோ டிவிஎஸ் வந்து அகைன்னு ஜெஸ்ட்டு டிவிஎஸ்லயே ஜெஸ்ட்டுன்னு ஒரு மாடல்லதான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு நான் பார்த்த ஸ்கூட்டி பெப் மாடல் வந்து இப்போ வரதில்ல ஸோ அதனால் நான் இப்போ எமகாவில வாங்கியிருக்கேன் இன்னோன்னு வந்து எல்லா இடமே ரொம்ப பிடிக்கும் எல்லா இடத்துக்கும் போகவும் பைக்ல ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறமேட்டு பைக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு ஏதாவது ஒரு இடத்துக்குப் போணும்னாலும் சரி எதுனாலும் சரி அதுக்கப்புறமேட்டு இப்போது சப்போஸ் நம்மளுக்கு வந்து மழையில போகணும் மழையில போகிறதுக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சின்னால் நம்ம பைக்ல ரெயின் கோட் ஏதாவது போட்டுட்டு போகலாம் அது நல்லா மழைய ரசிச்சுக்கிட்டே போகலாம் அது நல்லாயிருக்கும் மத்தபடி பஸ்ஸோ இல்லை வேற எதிலையாது போனால் அந்தளவுக்கு நமக்கு கம்ஃபர்ட்டபிளாக இருக்காது ஏன்னா ஒரு இயற்கையே ரசிச்சிட்டு நம்மளால இயற்கையை ரசிச்சிட்டு போகிறதா இருந்தால் பைக்கு தான் பெஸ்ட்டு என்னையே பொறுத்த வரையும் எதுனாலும் நம்ம ஒரு இடத்துல டக்குன்னு ஒரு சந்து பொந்து நுலஞ்சி எல்லா இடத்துலயும் போய் ட்ராபிக் ஜாம்மு எந்த ஒரு டிஸ்டபென்ஸும் கிடையாது எல்லா இடத்துலயுமே சீக்கிரமாக போயிடலாம் நம்ம ரா ஏன்னா டைம் சேவ் ஆகும் முக்கியமாக அதுக்கு தான் நான் சொல்ல வரேன் டைம் ரொம்ப சேவ் ஆகும்

இதுவே வேற எதிலையாவது போணும்னால் ரொம்ப லேட்டாகும் எதாவது ஒரு காருல எதிலையோ போணும்னாலும் அங்கங்கே நின்று அங்கங்கே போகணும் ஸோ நமக்கு எல்லாருக்கும் ஒரு பைக்காவது லைஃப்ல இருக்கணும் அப்போதான் நல்லாயிருக்கும் எனக்கு ஒரு ரெண்டு மூணு பைக்காவது வீட்டில இருக்கணும்னு ஆசை ஏன்னா அப்போதான் என்னோடய இஸ்டத்துக்கு எதையாவது எடுத்துட்டு நாம் போய்ட்டே இருக்கலாம் போகலாம் அது யாருகிட்டையும் கேட்கணுன்னு அவசியம் இருக்காது